ஆ வணக்கங்க சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து குமாரி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து பேசுகிறோங்க சொல்லுங்கள் ம் சரிங்க ம் சரிங்க ஆ எல்லாமே எல்லாமே நிறையா மாடலில் டிசைன் டிசைனாக நம்ம கடையில் இருக்குங்க நம்ம எல்லா துணி மணி எல்லாமே நம்ம வந்து திருப்பூர்லேருந்துதாங்க வரும் திருப்பூர்லேருந்து தான் வந்து செஞ்சு இங்கே நம்ம நமக்கு இங்கே சேலம்க்கு வருதுங்க இங்கே சேலம்ல இருக்கற கடையில் நாங்கள் வந்து ஹோல் சேலாக வந்து விற்றுட்ருக்கோம் அவ்வளோதாங்க துணி மணி எல்லாமே வந்துட்டு திருப்பூர்லேருந்து செஞ்சுதாங்க நம்மளுக்கு இங்கே வருது அதனால் நம்பி வாங்கலாங்க ஆ வேறு வேறு மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக எல்லாமே இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்க என்னங்க நாங்கள் காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஆ நைட்டு வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் கடை திறந்துதாங்க இருக்கும் நீங்கள் எப்போ வேண்ணாலும் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போகலாங்க எல்லா நேரமுமே வந்துட்டு ஆ க கடையில் ஆளுங்க இருந்துட்டுதாங்க இருப்பாங்க மத்தியானம் நேரம் போல ஒரு ஒரு ரெண்டு மூணு போல வாங்கங்க அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அப்போ வந்துட்டு ஃப்ரீயாக எதாச்சும் இருந்தால் பார்த்து வாங்கிட்டு போகலாங்க ம் சரிங்க ஆ வெலை வந்து பென்சில் ஃபிட் ஜீன்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து ஏழுநூறுபாய்லிர்ந்துதாங்க ஆரம்பிக்கிறது ஏன்னால் நல்ல மெட்டீரியலில் இருக்கிறனால நாங்கள் ஏழுநூறுபாய்லிர்ந்து தான் வாங்குறதே அப்புறம் ஏழுநூறுலேர்ந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் எல்லா விலையிலயும் இருக்குங்க ஆ ஆ வந்து மேலே டிஷர்ட்லாம் வந்துட்டு முந்நூறு ரூபாய்லேருந்தே இருக்குங்க முந்நூறு ரூபாய்லேருந்து ஆயிரத்தி இரநூறுருபா வரைக்குமே டிஷர்ட்லாம் இருக்குங்க துணில்லாம் வந்து நல்லாவே மொத்தமாகவே இருக்குங்க நல்லா நீங்கள் நல்லாவே போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எவ்வளோ அளவு இழுத்தாலும் ஓரளவு நல்லாவே நம்ம உடம்போட ஒட்டுற மாதிரி நல்லாவே இருக்குங்க நல்லா உழைக்கும் நல்லாவே உழைக்கும் ஏன்னால் திருப்பூர் நம்ம துணிங்களுக்குன்னே பேர் போன திருப்பூர்லிருந்து நம்ம இதல்லாம் வாங்கறதுனால எல்லாமே நல்லா இருக்குங்க நம்பி வாங்கலாம் ஆமாங்க ஆமாங்க ஆ சேலை வந்து நம்ம கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க காஞ்சிபுரம் பட்டு வந்து நம்ம கடையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆமாங்க அங்கேருந்து இங்கே இருக்கிற இப்போ ஆ இருக்கிறவுங்கல்லாம் இதை கேட்கறனால நம்ம கடைக்கு கொண்டு வந்தோங்க எதார்த்தமாக தான் கொண்டு வந்தோம் ஆனால் இங்கே நல்லா இப்போ போய்கிட்ருக்கிறது வந்து நம்ம கடையில் காஞ்சிபுரம் பட்டு நல்லா போய்கிட்ருக்குங்க நீங்கள் அதுவும் வந்து பார்க்குறீங்கன்னா பாருங்கள் அது வந்து பார்க்கணுன்னா நீங்கள் ஈவினிங் கூட பொறுமையாக வாங்கங்க ஒன்றும் அவசரம் இல்லைங்க ஏன்னால் இன்றைக்கி ரீ திருப்பி எல்லாத்தையும் காலி புடவ எல்லாம் காலியாகிடிச்சின்னு மறுபடியும் எல்லாம் எடுத்து அடுக்கிட்டிருக்காங்க அதனால் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ள எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அடுக்கி முடிச்சிடுவாங்க அப்புறம் லன்ச்சுக்கு போய்விட்டாங்கன்னா வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும் அதனால் நீங்கள் ஈவினிங் போல ஆ சாயங்காலம் போல நீங்கள் வந்தீங்கன்னால் உங்குளுக்கு வந்து கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்குங்க வந்து வாங்கிட்டு போகலாம் பார்த்து பொறுமையாக ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க அட்ரஸ் வந்துட்டு இருக்கும் அந்த கார்டுலையே நாங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்போங்க அந்த அட்ரஸ்க்கு வந்துடுங்க நன்றிங்க ஆ ஓகே